சேலத்தில் இன்றும் ஒரு சில பாரம்பரிமியான உணவு முறைகள் இருக்கிறது அதில் ஒரு சிலர் மதியான உணவுக்கு மதியம் உணவுக்கு அறுசுவை உணவோடு குடுக்கிறாங்க சாம்பார் ரசம் பொடி குழம்பு பாயசத்துக்கு இவை அனைத்துமே அறுசுவை உணவுளோட அமைஞ்சிடுது விலையும் குறைந்த விலையிலே மனநிறைவாக சாப்பிட முடியுது இது வந்து நம்மளோட பாரம்பரிய கலாச்சார முறையில் பண்ணுறாங்க மற்றபடி எந்த ஒரு தேவையற்ற பொருட்களையும் இங்கே சேர்க்கிறது இல்லை இவங்களோட உணவு சுவையாகவும் இருக்குது நல்ல முறையில் இருக்குது இது வந்து நம்மளோட உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக எடுத்துட்டா தினை தினை மாவில் செய்கிற சாதம் வந்து இங்க ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது மாங்காய் சேலம் என்றாலே மாம்பழம் அதுக்கு அடுத்தது தான் அனைத்துமே சுவைகளில் முக்கியமான சுவை மா அது நம்மளோட சேலத்தில் அதிகமாக இருக்குது